ஆ சொல்லுங்கள்

ஆமாம் ஆ சரி சரி ஆமாம் ரேணு இன்றைக்கு எத்தனை பேருக்கு செய்கிறீங்க எத்தனை பேருக்கு சமைக்கிறிங்க லிஸ்ட் கொடுக்குறிங்க

ஆ சரி கண்ணு செய்யுங்க அது செய்கிற வழிமுறையெல்லாம் நீங்கள் காலைல வெ செய்யணுன்னால் காலை பூஜைக்குள்ளே கொண்டுட்டுட்டு வந்து கொடுத்துட்டிங்கனா அது நல்லா அப்போ எல்லோரும் வருவாங்க அவங்களுக்கு குடுத்துடுலாம்

ஒரு ஏழு மணிக்குள்ளே வந்தீங்கனால் பரவாயில்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் அப்புறம் ஆமாம் சமைச்சி கொண்டு வரணும் அப்படி இல்லை அப்படி உங்களால் முடியலனா சாயங்காலம் தான் அப்புறம்

வெள்ளிக்கிழமை வாங்க அன்றைக்கி எந்த ஒரு இதுவும் இல்லை பிரச்சனை இல்லை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்தீங்கனால் நீங்கள் பாட்டுக்கு கும்பிட்டுட்டு போகலாம் ஆ

ஆ ஆ கொடுக்கலாம் அப்போ நீங்கள் வந்துட்டிங்கனால் அங்கே பிரதோஷத்து அப்போ வந்தீங்கனால் சாப்பாடு கொடுத்து வச்சிருப்பாங்க அவங்களோடு நீங்களும் முன்னாடி உட்காதிங்கனா உங்களுக்கு நீங்களே அப்படியே அவங்க வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அந்த லைனில் வர்றக்குள்ள நீங்களும் அப்படியே உங்கள் க கொஞ்சம் கொஞ்சம் நீங்களே வெச்சிடுலாம் உங்கள் கையில் வேண்டுதல்றீங்க நீங்களே உங்கள் கைலேயே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிங்கனா இன்னும் நல்லது அது கேட்கணுங்க கோயில் நிர்வாகிக்கிட்ட இருந்து தான் நம்மள்லாம் கலந்து அவங்களுட்ட பேசிட்டு தான் சொல்ல முடியும் நாங்களே சொல்ல முடியாது அவங்கள கேட்குணும் கேட்டு தான் சொல்ல முடியும் ஆ ஆ ஆ நாங்கள் வாங்க நான் அவங்கள்ட்ட கேட்டு பார்த்துட்டு பேசிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நான் என்னன்ட்டு ஆ ஆ அங்கே ஆபிஸ் ஒன்று இருக்குது கண்ணு அங்கே போய் தான் நீ நம்ம பார்த்து தான் அவங்களை பார்த்து தான் பேசணும் அங்கே உள்ளாரயே ஆ சரி வாங்க வாங்க பேசலாம் வாங்க வாங்க நன்றிப்பா நன்றிப்பா